எழுத்தாளர்னு சொன்னாங்கன்னா நம்ம அவினாசி ஒரு எழுத்தாளர் பார்த்தீங்கன்னா கதிரவனே இருக்கிறாங்க அவங்க பேர் கதிரவன் என்னுடைய கணவர் தாங்க என்னுடைய கணவர் பத்து பதினஞ்சு வருஷமா எழுத்தாளராக இருக்கிறாங்க அப்புறம் அவர்கிட்ட என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா அவங்க எடுத்த செய்தி அப்போவே உடனுக்குடனே எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தவே ரொம்ப விரும்புவாங்க அப்புறம் உண்மையாக எடுத்து அந்த செய்தி எடுத்து செய்தியாக அடுத்த நாள் வந்து இப்ப பேப்பர்ல வர்றது உடனுக்குடனே அந்த செய்தியை டாட் காம்ல வந்து அனுப்புறது அப்புறம் இந்த கோவில் ஏதாவது குறை நிறை அப்புறம் வீதியில் பார்த்தீங்கன்னா பைப் வசதி டிச் வசதி இல்லாதது அந்த நிறையெல்லாம் சொல்கிறது அப்புறம் மக்களுக்கு நம்மனால் பிரயோஜனமாக இருக்கிறமாதிரி போக்குவரத்து வசதி அப்புறம் தண்ணி வந்து பயன்படுகிற மாதிரி குடிநீர் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னு நினைப்பாருங்க அவர் பார்த்தீங்கன்னா இதில் ரொம்பவுமே ஆர்வங்க ஒரு பதினஞ்சு வருஷமா இதில் ரொம்ப ஈடுபாடு அப்புறம் அவர் வந்து நம்ம என்னுடைய கணவராக இருக்குறதில் எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க அப்புறம் செய்தி பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் இல்லைன்னா கூட அப்புறம் மற்ற எதோ ஒரு கரண்ட் இருக்கிற பக்கம் போய் அந்த செய்தியை வந்து நிறுத்தாமல் அடுத்த நாள் வந்து பேப்பர்ல அது வந்தேயாகனுன்ட்டு அதையே போய் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக போய் அந்த அதுதான் கம்ப்யூட்டர்ல போய்ட்டு அடிச்சு அந்த செய்தி வர வைப்பாருங்க அப்புறம் கோவில் கும்பாவிஷேகம் அப்புறம் ஸ்கூல் ஸ்கூல் பள்ளிக் குழந்தைகள் வந்து ஆண்டு விழா அந்தமாதிரி ரொம்ப ரசனையாக அந்த ஃபோட்டோ எடுக்கிறது அந்த செய்தி நாளைக்கு காலையில் செய்தி வர வைக்கிறதுங்க அந்த மற்றவங்கள வந்து சந்தோஷப்படுத்தி இவர் வந்து சந்தோஷப்பட்டுக்குவாருங்க மக்களுக்கு நிறையா வந்து தண்ணி பிரச்சனை அப்புறம் மனு கொடுக்கறது நிலக்கடலை அந்த இதெல்லாம் நிறையா மனு கொடுத்து வாங்கிறது அதையெல்லாமே செய்தியெல்லாம் அனுப்புவாருங்க இது தாழ்வு மனப்பான்மையே இருக்காதுங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியெல்லாம் பண்ணுறது அந்த இதெல்லாம் இல்லைங்க ஒரே நேர் நேர்மையாக ஒரே மாதிரியாக அந்த செய்தி வந்து வற வைக்கணுன்னு நினைப்பாருங்க அப்புறம் கோவில் கும்பாபிஷேகம் மேலே இந்த கோபுரங்கள் கலச தீர்த்த தண்ணி எல்லா விழுகறத பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நேரடியாக நம்ம பார்க்கற மாதிரியே எங்கே இருந்தாலும் அதை நேரடியாக நம்மளுக்கு தெரிகிற மாதிரி அந்த ஃபோட்டோ எடுக்கிறது அப்புறம் அவ்வளோ ஆர்வமா அந்த பத்திரிக்கையில் வந்து உண்மையாக இருக்கணுன்னு நினைப்பாருங்க செய்தி வந்து அவ்வளோ ரசிச்சு டைப் பண்ணுவார் அப்புறம் செய்தி எடுக்கிறதும் அப்படிதாங்க நேர்ல எங்கே கூப்பிட்டாலும் அது எவ்வளோ தொ தூரமாக இருந்தாலுமே அங்கே போய் அந்த செய்தி வாங்கிட்டு வந்து அதை நீட்டாக அடிச்சு அடுத்த நாள் காலையில் பேப்பர்ல வந்து அவங்களுக்கு அதை சொல்லி தெரியப்படுத்தி சந்தோஷப்படுத்துவாருங்க அப்புறம் அந்த நிறை வந்து அந்த செய்தியை அது மூலமாக வந்து நிறையாயிடுச்சு அந்த செய்தியினால அப்படின்னு அவங்களும் நம்மளுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க நம்மனால அந்த குறை வந்து நிவர்த்தி ஆயிடுச்சு அப்படிங்கிறது தெரியும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உண்மையாக இருக்கிறது ரொம்ப பிடிக்குங்க